ஹலோ முகிலேஷ் மொபைல் ஷாப்பாங்க மொபைல் உங்கள் கடையைப் பற்றி வெளியே டெவலப் பண்ணாங்க உங்கக்கிட்ட மொபைல் எடுக்கணும் உங்கக்கிட்ட என்ன மாடல்லான மொபைலாம் இருக்குது ஆ ரெட் ரெட்மீ தேர்ட்டி சி இருக்கா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வேணும் ம் ஆ இல்லை இஎம்ஐயில் பார்க்குறேன் அதில் இஎம்ஐலலாம் எவ்வளோ கட்டணும் காசு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் மந்த்லி ப்ளே

ஆ ஓகே ஓகே உங்கள் மொபைல் கடையைப் பற்றி வெளியில் பேசிட்டு இருந்தாங்க வெளியில் எல்லோரையும் இதாச்சா அதில் தான் சரி ம் அம் ம் ஓகேங்க

ஆ சரிங்க ம் சரி ஓகே நாங்கள் ஆ சரி மேம் நாளைக்கு நேரில் வரேன் நான் இதுக்கு முன்னாடி ரெட்மீ நயன் ஏ

இதுலேவா நான் இஎம்ஐயில் எடுத்துக்கிறேன் புதுசாக ஆண்ட்ராய்டு மொபைல் அது எத்தனை ஜிபி ரேம் இருக்கும் ஆ ஓகே மேம் ஓகே ஆ நாளைக்கு நேரில் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்க